ஒரு இது ஒரு ஒரு க வேலை செய்யறோன்னா அந்த வேலையை வந்து இப்போ வந்து நானும் செய்யறேன் ரெண்டாவது எங்களால் முடியலேன்னா எங்கள் பையன் செய்யுதுங்க எங்கள் பையனுக்கு முடியலேன்னா எங்கள் பையனோட பையன் செய்து அது வந்து தலைகட்டு தலைகட்டுக்கு அதை வந்து நாங்கள் விடாம செஞ்சுக்கிட்டேதான் இருக்கோம் அது வந்து நாங்கள் செய்யுற வேலையை வந்து கொஞ்ச வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவிங்க சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பசங்க வந்து இல்லை இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா செஞ்ச வேலை அதனால அவங்க நியாபகர்த்தமாக நாங்கள் இந்த வேலையை செய்யறோம் வேறு வேலை நாங்கள் செய்யமாட்டோன்னு எங்கள் பசங்க செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க அட மாக்கான் உங்கள் அப்பா உங்கள் அம்மாதான் வாழத்தெரியாத காலத்தில் மாக்கான்னாக இருந்து வாழ்ந்துவிட்டாங்கடா நீ டீசண்டான காலத்தில் டீசண்டாக வாழ்ந்து காமிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு எங்கள் பசங்க சொல்லுவாங்க குலதெய்வமும் கும்பிட்றதே எங்கள் அம்மா எங்கள் அப்பாதான் அவங்க வாழ்ந்த காலமெல்லாம் நல்ல காலம்தான் இப்ப நம்ப வாழ்கிற காலம்தான் மாக்கான்னாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பக்கத்தில் இருக்கிறவிங்க சொல்லுவாங்க எங்கள் பசங்ககிட்ட அதுக்கு வந்து எங்கள் பசங்க இந்தமாதிரி அவங்களுக்கு பதில் சொன்னால் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க ஓடியே ஓடி போயிருவாங்க அப்போ இருந்த இன்னொரு ஆயா ஏன் சாமி இவ்வளோ விருப்பப்பட்டு இப்படி வெயில் மழன்னுகோட பார்க்காம இந்த வேலையை செய்யறியே அப்படின்னு கேட்பாங்க அது எங்கள் பையன் சொல்லுவான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருந்த இடம் இது அவங்க நியாபகர்த்தமாக எங்களுக்கு வெயிலும் தெரியாது மழையும் தெரியாது குலதெய்வமாக நினச்சி நாங்கள் இந்த வேலையை அவங்களுக்கு நியாபகர்த்தமாக செய்யறோம் அப்படின்னு எங்கள் பசங்க சொல்லுவாங்க